நான் மார்க்கெட் போய் காய்கறில்லாம் வாங்கினேன் காய்கறி வாங்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து சமைச்சேன் சமைச்ச சமைத்து சாப்பிட்டேன் சாப்பிட்ட இரண்டு மணி நேரத்துலேயே எனக்கு வாமிட் சென்ஸு உடம்பு வலியெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு இப்போனா சாப்பாடில் என்ன ஆகிருச்சுன்னு பார்த்தா காய்கறியில் கெமிக்கல் கலந்திருக்கறதுனால் எனக்கு அந்த வாமிட்டு வாமிட்டு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அது அதுனால் தான் எனக்கு சேர்லன்னோன்னே நான் வந்து உ ஒன்று நினைச்சேன் எனக்கு வந்து சரி நம்மளே காய்கறியெல்லாம் வளர்ப்போம் எதுக்கு கடையில் போய் கெமிக்கல் காய்கறில்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நம்மளே இயற்கையாக செய்யலாம் விளைய வைக்கிலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் ரொம்ப யோசிச்சேன் ரொம்ப கஸ்டமாக இருக்குமோ இல்லாட்டி நம்மளாலலாம் இதை செய்ய முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப யோசித்தேன் ஆனாலும் பரவாயில்ல நம்ம உடம்புக்கு நல்லது அதனால் தோட்டக்கலையை முதலில் ஆரம்பித்தேன் தோட்டக்கலையை முதலில் ஆரம்பிச்ச போது என்ன செடி வளர்க்கலான்னு யோசித்தேன் செடி வளர்க்கம் போது தக்காளிச் செடி அப்புறம் வல்லாரைக் கீரை தக்காளிச் செடி முருங்கைச் செடி வல்லாரைக் கீரை வெண்டக்காய்ச் செடி புடலங்காச் செடி அப்புறம் பழத்துல மாம்பபழம் பப்பாளிப் பழம் அப்புறம் எலுமிச்சக்கன்னு எல்லாத்தையும் நான் வளர்த்தேன் இந்த எல்லாத்தையும் வளர்த்து வளர்த்து நல்லா பெருசா செடியெல்லாம் வ வளர்ந்து பெருசாகிடுச்சி அந்தச் செடிக்கு உரம்லாம் தேவைப்பட்டுச்சு நான் நான் வந்து நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்லேயே இயற்கை உரம் தான் தயாரிக்கணும் இயற்கை உரம் தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டோன்னு நீங்கள் சொல்றீங்கள் இல்லை இயற்கை உரம் தான் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம என்ன நம்ம வீட்டில் வேஸ்ட்டா கிடக்குற காய்கறி குப்பைல்லாம் இருக்குது அதை எடுத்துக்கணும் அந்தக் காய்கறிக் குப்பைல்லாம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மண்ணு தேவை காய்கறி குப்பை கொஞ்சோண்டு மண்ணும் தேவை அப்புறம் வந்து காஞ்ச இலை எல்லாமே கிடக்குமா நம்ம செடி வளர்த்தோம்ல அதுல காஞ்ச இலை எல்லாமே கலந்துருக்கும் அந்த காஞ்ச இல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு மண்ணும் மண்ணை வந்து மண்ணுக்கு மண்ணை எடுத்துட்டு அதுக்கு அடியில் இந்த காஞ்ச இலை அப்புறம் அந்த வேஸ்ட்டான குப்பை அந்த காய்கறி குப்பைல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பத்து நாளைக்கு அந்த மண்ணில் மக்க வச்சு நல்ல அந்த மண்ணை கிளறி விட்டோன்னு வச்சுக்கோங்க அது தான் சார் நல்ல உரம் ஓகேவா அந்த நான் உரத்த எடுத்து நம்ம செடிக்கெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க அது தான் இயற்கை உரன்னு சொல்லுவாங்கள் இதில் நம்ம தொழு உரமும் போடலாம் தொழு உரம் எப்படி செய்வாங்கள் மாட்டுச் சாணமும் சருகும் கோமியமும் கலந்து இது பண்ணுறது தான் தொழு உரோன்னு சொல்லுவாங்கள் இதுவும் இயற்கை வேளாண்மைக்கு நம்ம பயன்படுத்தலாம் இதுவும் ரொம்ப ஈசி ஆனாலும் எல்லோரும் நினைப்பாங்க இயற்கை வேளாண்மை ரொம்ப கஷ்டம் வீட்டிலேயே காய்கறி வளர்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் அதுக்கே நம்ம டைம் செலவு பண்ணணும் அதனால நம்ம காஸ் போட்டே வாங்கிக்கலான்னு நினைக்கிறோம் ஆனால் இதை ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க அடுத்த வருஷத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அதனால அந்த காய்கறி வளர்க்கறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுலேருந்து வர்ற காய்கறி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்துச்சு முன்னாயெடிலாம் நான் குழம்பு வச்சா கொஞ்சம் ஏதோ குறையுற மாதிரி இருக்கும் இப்போ குழம்பு வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாளில் குழம்பு வச்சாலே தீந்துரும் அப்படி இருக்கும் குழம்பு அது அதனால் இயற்கை ரொம்ப இயற்கை வேளாண்மை செய்கிறது ரொம்ப ஈஸி அதை விட காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு சத்தானது அதனால் இயற்கை வேளாண்மை நம்ம செய்யணும் இதனால் தான் நான் முதல்ல இருந்தே தோட்டக்கலை தொடங்கினேன் தோட்டக்கலையில் இப்போ நல்ல முன்னேற்றம் வந்துது நானும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லிருக்கேன் அவங்களும் செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி தோட்டக்கலை எனக்கு ரொம்ப பிடிக்கும்